வேலையை தவிர்த்து எனக்கு பொழுதுபோக்குகள் அப்படீன்னா என்னென்ன இருக்குதுன்னா எனக்கு வந்து நிறைய பூனை நாய்க்குட்டி அந்தமாதிரி செல்ல பிராணிகள் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் கார்டனிங் பண்ணுவேன் அப்புறம் வந்து டிவி பார்ப்பது ஸ்மார்ட்போன் பார்ப்பது இது இயல்பான விஷயம் வெளியில் விளையாடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டில் கார்க் வாலிபால் இந்த மாதிரி வெளிப்புறங்களில் விளையாடுகிற விளையாட்டுக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பொழுதுபோக்குகள் புக் ரீட் பண்ணுவேன் புக் ரீடிங்குன்றது ரொம்ப பிடிக்கும் நைட்டு தூங்கும்போதும் ரீட் பண்ணுவேன் காலைலையும் ரீட் பண்ணுவேன் எனி டைம் எனக்கு வந்து மனது கஷ்டமாக இருந்தாலும் மனது சந்தோசமாக இருந்தாலும் புக் படிப்பது என்னோட பொழுதுபோக்காக எப்போவும் இருக்கும் அப்புறம் வந்து நிறைய வேலைகள் பார்ப்பேன் வீட்டு வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது வீட்டை அலங்கரிப்பது நிறைய விஷயங்கள் வெளியே போவது வெளியே போவது நிறைய விஷயங்களை பார்ப்பது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது இந்தமாதிரி மியூசியம் பார்க்கு பீச் சைடு அந்த மாதிரி நம்ம போறது கடற்கரை எல்லாம் போனா நிறைய இயற்கை விஷயங்கள் இருக்கும் நிறைய விதமான இயற்கை வளங்களை நம்ம பார்க்கலாம் கடற்கரை ஓரத்தில் நிறைய விதமான கடற்கரை இருக்குது உலகத்தில் ஒரு ஒரு ஊரில் ஒரு நாட்லையே நிறைய பீச் சென்டர்ஸ் அந்தமாதிரி நிறைய கடற்கரை பகுதிகள் இருக்கு ஒரு ஒரு கடற்கரைக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான செயல்கள் உண்டு ஒரு ஒரு காரணங்கள் உண்டு ஒரு ஒரு துறைமுகங்கள் பார்ப்பது துறைமுகம் முகங்கள் பார்ப்பேன் எங்கேயாவது தமிழ்நாட்டை விட்டு வெளி மாநிலம் போவது பிடிக்கும் இங்கு செடி கொடிகள் எதனாவது வெளி மாநிங்கள் மாநிலங்களில் உள்ள இந்தமாதிரி கற்கள் அத்தியாவசிய எக்ஸ்பென்சிவான பொருட்கள் இல்லாம பேமஸான ஃபேமஸான ஃபெமிலியரான பொருட்களை வாங்குவேன் நான் இந்த மாதிரி ஃபெமிலியரான பொருட்களை சேகரித்து வைப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய புக்ஸ் வாங்குவேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க ஆசைப்படுவேன்